நான் வந்து ரீசென்ட்டாக ஸாம்சங் எஸ் டொண்ட்டி ஒன் ஃபைஜி மொபைல் வாங்கியிருந்தேன் அது வந்து வீடியோ வந்து அவ்வளோவா கிளாரிட்டியாக தெரிலே எவ்வளோ வீடியோஸ் எடுத்தாலுமே அது கிளாரிட்டியாக வர மாட்டேங்குது ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிக ஹையா இருக்குது சவன்ட்டி தவுசண்ட் ஹையாக இருக்குது கொஞ்சம் கம்மி பண்ணிணா நல்லாயிருக்கும் பேட்ரியுமே ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி இல்லை ஃபோர் தவுசண்ட் ஃபை ஹண்ட்ரட் பேட்ரி கேப்பாஸிட்டி தான் இருக்குது சிக்ஸ் தவுசணா அது இன்கிரீஸ் பண்ணலாம் ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி ரேட் வந்து கம்மி பண்ணா கொஞ்சம் எல்லாருமே பர்ச்சேஸ் பண்றதுக்கு நல்லாருக்கும் ஆடியோ வந்து க்வேலிட்டியா இல்லை க்ளியரன்சா இல்லை ஆடியோ வந்து ரொம்ப நாய்ஸாக இருக்கற மாதிரி இருக்குது இதெலாம் கொஞ்சம் இது பெட்ரா கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணிவிட்டு பேட்ரி கொஞ்சம் ஹையாக இது பண்ணீங்கனால் கொஞ்சம் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ண நல்லாயிருக்கும்